எங்கள் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையின்னும் போது எல்லாமே கிளினிக்கா பக்கத்துலேயே இருக்குது ஒரு எமெர்ஜென்சின்னா அந்த கிளினிக்கில் வச்சு பார்த்துக்குறோம் ஒரு பெரிய பெரிய இது இப்போ ஒரு கொரோனா டைமுலலாம் வந்து ரொம்ப சிக்கலாகிப்போச்சி இந்த கிளினிக்கில் நம்ம போக முடியாது எல்லாமே வந்து ஒரு இருபது கிலோ மீட்டர் இருபத்திரெண்டு கிலோமீட்டர்க்கு தாண்டி முன்டியம்பாக்கம் என்ற இடத்துக்கு தான் நாங்கள் வந்து கிராமத்தில் இருப்பதினால் நாங்கள் வந்து முன்டியம்பாக்கம் தான் போகணும் அப்போது போதுமான வசதிகள் வந்து இந்த மருத்துவமனையில் அன்னியூருன்ற இடத்துல ஒரு கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்க வந்து போதுமான வசதிகள் இல்லை ஒரு ஆக்சிஜென் சிலிண்டர் படுக்க வசதிகள் அதெல்லாம் வந்து எதுவும் இல்லாத காரணத்தினால் நாங்கள் இவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்குது எங்களுக்கு இந்த இடத்தில் கொஞ்சம் சிறப்பாக பண்ணி கொடுத்தாலும் கொஞ்சம் கிட்டயே நல்லது ஒரு ஆறு கிலோமீட்டர்ல நாங்கள் சென்று வர கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அப்போ எல்லாருமே இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்கன்னும் போது வ வண்டி வாகனங்கள் அதெல்லாம் டூவீலர் இருக்கறவாங்க திடீர்னு அந்த இருபத்திரெண்டு கிலோமீட்டர் முண்டியம்பாக்கம் ஹாஸ்ப்பிட்டல் வந்து பார்க்குறாங்க அது இல்லாதவங்க பேருந்துக்காக நின்று அது குறிப்பிட்ட டைம்கு தான் அங்கே வர முடியும் அப்போ வரும் போது தான் அவங்கள பார்க்க முடியும் என்ற ஒரு கட்டலாயத்துலேயும் எங்களுக்கு இருக்குது இந்த அன்னியூரு இந்த பக்கம் இப்போ கிட்ட இதெல்லாம் வந்து போதுமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தா அந்த மருத்துவமனைக்கு எங்களுக்கு நல்ல பயன்பாட்டில் இருக்குன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் தெரிவிக்கிறோம்